மா வீட்டு பக்கத்தில் ஃபார்ம் இருக்குது அங்கே போய் காலையில் சாயந்திரம் நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தண்ணி எல்லாம் வச்சுட்டு வருவேன் லவ் லவ் பர்ட்ஸு லவ் பர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்து அதுக்கூட கொஞ்சம் நேரம் அங்கேயே ஸ்டே விளையாடிவிட்டு அதுக்கு அப்புறம் வருவேன்